உங்கள் குரலுக்கு எந்த அளவுக்கு பாட்டு வரணுமா பேச்சு வருமா இதுக்கெல்லாம் வந்து காலையில் காலையில் நீங்கள் என்ன பண்ணுறிங்க நீர் ஆகாரத்தை சாப்பிடுங்க அதோ அந்த காலத்தில் நீர் ஆகாரம் தான் சாப்பிடுவாங்க வயக்காட்டுக்கு போகிறவுங்கள்ல இருந்து எல்லாமே நீர் ஆகாரம் சாப்பிட்டு தான் ரொம்ப தெம்பு இப்போ தைரியமாக இருக்கிறாங்க எந்தமாரி வியாதியும் வராமல் இருக்காங்க ஆனால் இந்த காலத்தை பொறுத்தளவு எல்லா பால் தயிர் மோர் தான் சாப்பிட்றாங்க அந்த அளவுக்கு நீங்கள் குரல்ல பயன்வ பயன்பாட்டுக்கு எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு தனிப்பட்ட முறைல போகும் போது நல்லா பேசணும் நல்லா பாடணும் அப்போ தான் குரல் நல்லா கொ உங்களுக்கான பிடித்தமான குரல் வரும் நல் கூலிங்காக தண்ணி சாப்பிட்ணும் காலையில் காலையில் எழுந்து உடற்பயிற்சி வேலை பண்ணுங்கள் அப்போ தான் குரலுக்கான வாய்ப்பு உங்களுக்கான தகுதி பாடுறத்துக்கான வாய்ப்பு இருக்குது